ஹலோ பிளம்பருங்களா எங்க நாங்கள் இங்கே நீங்கள் வேலை செஞ்சீங்கல்ல ஹவுஸ் ஓனர் பேசுகிறோம் இங்கே பைப் போட்டதெல்லாம் கொஞ்சம் லீக் ஆகுது நீங்கள் எப்போ வந்து பார்ப்பீங்க நீங்கள் தண்ணி போட கிச்சனுக்கு வர கார்னர்லேர்ந்து தண்ணி லீக் ஆகுதுங்க நீங்கள் போட்டது கரெட்டாக போடல பைப்புக்கு தண்ணி அதை எப்போ வந்து சரி பண்ணுவீங்க எவ்வளோ ம் காலையில் வாங்க ப்லம் அது பைப்பெல்லாம் வாங்க மறுபடியும் எவ்வளோ ஆவும் ரேட் எல்லாம் என்ன சொல்லுறீங்க நடு பைப்பு உடச்சின்னு தண்ணி போகுதுங்க ம் ம் ஆ சரி பார்க்கறது கொஞ்ச ஒழுங்காக பார்த்து கரெட்டாக ஒழுங்காக பார்த்து முடிச்சிக் கொடுங்க கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க என்ன ஆ ஆ சரி கொஞ்ச சீக்கிரம் வந்து செய்ங்க என்ன தண்ணி போயின்னே இருக்குது அது தான்